சக்தி ஹோட்டலா எனக்கு அர்ஜென்டாக டீ வேணும் நல்லா சூடாக வேணும் எங்கள் வீடு மாரியம்மன் கோவில் தெரு பைபாஸ் பக்கத்தில் இருக்குது எனக்கு வயசானதில் நடக்க முடியலை அதனால் நீங்கள் சூடாக கொண்டாந்து கொடுக்கணும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் சட்டுன்னு எவ்வளோ சீக்கிரமாக கொண்டார்றிங்களோ வந்தால் உங்களுக்கு டீ காசு நான் கொடுத்துட்றேன் அதனால் சட்டுனு எடுத்துகிட்டு வர வேண்டும் அப்படின்னு உடனே வர வைக்கணும் அவ்வளோ தான் நிறுத்திடட்டா